இந்தியாவில் உள்ளே மாநிலங்களோடய ஒப்பிடப்படும் போது தமிழ்நாட்டில் கல்வி தரம் வந்து மிக உயர்வாவே இருக்குது ஏன்னால் தமிழ்நாட்டில் வந்து நெறைய காலேஜஸ் இப்போ கொண்டு வந்துட்டாங்க பிஎட் காலேஜ்ஜு இன்ஜினியரிங் காலேஜ்ஜு இப்போ புதுகோட்டையிலன்னு பார்த்திங்கன்னா மான்சியான் இன்ஜினியரிங் காலேஜஸ் செந்தூரான் பாலிடெக்னிக் அப்புறம் சுதர்ஷன் பாலிடெக்னிக் இப்படி நிறைய பேமஸான காலேஜஸ்லாம் இருக்குது இருந்தாலும் புதுசு புதுசாக இப்போ புதுசாக நிறைய காலேஜஸ் கொண்டுவராங்க பிஎட் காலேஜ்ஜு தமிழ்நாடு பாலிடெக்னிக் இருக்குது அரசாங்கத்தில் நிறைய பிஎட் காலேஜ்ஜும் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க கல்லூரிகளும் இருக்குது அதுலேயும் நெறைய கொ நிறைய பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு வராங்க இதனால என்னென்ன நம்மளோட தமிழ்நாட்டில் கல்வித்தரம் வந்து ரொம்ப உயர்வாகவே இருக்குது